ஹலோ வணக்கம் மேடம் ஆதர்ஸ் ஸ்கூலுங்களா பாப்பா டென்த்து முடிச்சிருக்கிறா ஸோ லெவன்த்து ஜாயின் பண்ண வைக்கணும் ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்கூலுக்கு வரலான்னு கேட்கறதுக்கு கூப்பிடேன் நான் பவானிலேருந்து பேசுகிறேம்மா ஆ இது ஃபீஸ் எப்படிங்க மேம் சரி மேம் உங்கள் ஸ்கூல் தான் ஆதர்ஸ் ஸ்கூல் தான் டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபர்ஸ்ட்டுன்றது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லே ஃபர்ஸ்ட்டு ஸோ அதனால் தான் பாப்பாவை அங்கே ஜாயின் பண்ண வைக்கலான்ட்டு எல்லா குரூப்பும் இருக்குதுங்களா மேடம் ம் சரிம்மா இப்போ எப்படி மார்க்கு பாப்பா டெனத்தில் நானூற்றி எண்பத்தாறு மார்க்கு வாங்கிருக்குறாப்டி ஸோ அதுக்கு ஏதாவது ஃபீஸ்ஸு கட் ஆஃப் இருக்குமா ம் எவ்வளோ வருது மேம் ஃபீஸ்ஸு ஓகே எல்லா குரூப்பு இருக்கு இல்லையா ம் சரி மேம் இப்போ ஸ்கூலில் பஸ்ஸு வேன் ஃபீஸெல்லாம் எப்படி வரும் ம் சரி மேம் ஓகே என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்

சரி மேம் ஃபோட்டோ ஏதாவது தேவைப்படுதுங்களா சரிங்க மேம் சரி எத்தனை மணிக்கு வரதுங்க மேம் திங்கக்கிழம சரி மேம் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் எல்லா எடுப்பீங்களா அதுக்கு ஏதாவது தனியாக ஃபீஸ் வாங்குறீங்களா அதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எப்படிங்க மேடம் தனியாக பஸ் கொண்ணாந்து விட்டுருவீங்க இல்லையா நாங்கள் எதுவும் அழைச்சிட்டு போகற மாதிரி இருக்காதுல்ல சரி மேம் சரி ஏதோ ஃபீஸ்ஸு எத்தனை தவணை கட்டலாம் மேம் ஃபீஸ்ஸு மூணு தவணை ஒரு இனிஷியலாக ஒரு பத்தாயிரம் கட்டினா போதுங்களா மேடம் சரி மேடம் யூனிஃபார்மெல்லாம் எப்படி நாங்களே பே பண்ணி வாங்கிக்கணுங்களா எப்படி சரி மேம் சரி சரி மேம் நான் திங்கக்கிழம வரேன் நான் ஸோ நேரில் வந்து நான் பேசுறேங்க ஓகே ரொம்ப நன்றிங்க மேடம் ஓகே தேங்க் யூ